ஹலோ ஆனந்த பவன்களா நாங்கள் மூக்கனூருலிருந்து பேசுறேங்க ரெகுலராக நாங்கள் உங்கள் கடையில்தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம் அதில் வந்து இப்போது இன்றைக்கு காலையில் ரெண்டு தோசை நாலு இட்லி ரெண்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது சட்னி சாம்பார் இதெல்லாம் கெட்டு போன மாதிரி இருக்குங்க அது வந்து சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது ஆமாண்ணா அந்த ஆர்ட்ருதான் அதாவது வந்து ரெகுலராக உங்கள்கிட்டதான் வாங்குவோம் நீங்களே இவ்வளோ அஜாக்கிரதையாக இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுத்திங்கனா அது நாங்கள் எங்கள் வயதுக்கு சாப்புட்றதை அதுவும் குழந்தைங்கள் வயசானவுங்கள் இந்த மாதிரி இருக்கிறவுங்க சாப்பிட்டு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டுதுனால் அதனால பாதிப்பு வந்து எங்களுக்கும் பாதிப்புதான் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தரம் இல்லாத உணவு கொடுக்குறனால உங்கள் கடை பேரும் கெட்டு போயிடும் அதனால நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறும் நடக்காமல் இருக்கிறமாரி கொஞ்சம் கேர் எடுத்து நல்லவிதமாந தரமான உணவை செஞ்சு கொடுங்க அப்போது நீங்கள் நல்லவிதமாக செய்கிறீங்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு சொன்னதினாலதான் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்குறோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் அப்படி இருக்கும்போது நல்லவிதமாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாள் இதானதினால எல்லாருக்குமே பாதிப்பாகுது இந்த மாதிரியான இந்த இந்த மாதிரியான தவறுகள் மீண்டும் வராமல் பார்த்து நல்லவிதமாக செஞ்சு கொடுங்க அப்படி அதாவது ஏனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரெகுலராக செய்யுற தொழில் இதுதான் இதிலியே வந்து நீங்கள் நல்லவிதமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா நான் இப்போது எனக்கு நல்லவிதமாக செஞ்சு கொடுத்துருக்கிங்க நான் இன்னும் நாலு பேர் என் ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லுவேன் அந்த மாதிரிதான் சூழ்நிலை இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தரமில்லாத உணவுகளை செஞ்சு கொடுத்தீங்கனா உங்கள் வியாபாரமும் பாதிக்கும் ரெகுலராக வர்ற கஸ்டமர்களும் வேறு கடைக்கு இங்கே உங்களை விட நல்லவிதமாக தரமான சாப்பாடு எங்கே செஞ்சு தர்றாங்களோ அத அந்த கடையை தொழாவி போயிடுவாங்க உங்கள் வியாபாரமும் கெட்டு போயிடும் மற்றபடி உடல்நலமும் பாதிப்பாயிடும் இந்த ரெண்டு பாதிப்புமே இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு நீங்கள் செய்யணும் இப்போது நாங்கள் ஆர்டர் பண்ணிண இந்த ஃபுட்டு உணவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அமௌண்டு கையில் கொடுக்குறீங்களா அல்லது வேறு ஏதாவது ஃபுட்டு அரேன்ஜு பண்ணுறீங்களா அப்படிங்குறத எனக்கு சொல்லுங்க